சுற்றுலா பயணிகள் சுற்றுலா சென்று அறியாத சில விஷயங்கள்கூட எங்கள் கிராமத்தில் இருக்குங்க எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து இங்கே பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்கு அந்த சிவன் கோவிலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் சிவன் இருப்பார் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் இருக்கும் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணலாம் இங்கே நிறைய அதிசயம் அற்புதம் எல்லாமே இருக்கு அங்கே வந்து நந்தி காதில் சொல்றதுதாங்க அங்கே பெரிய சிறப்பே அந்த நந்தி காதில் சொன்னால் அவரு வந்து அதை சிவன் கிட்ட போய் சொல்வார் அது உடனே நடக்கும் அப்படீன்லா ஐதீகம் இருக்கு அதை விடவும் சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவன் சிலைக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை இங்கே கோவிலில் இருக்கு அது ரொம்ப அதிசயங்க அந்த சுரங்க பாதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுது போய் முடியுதுன்னா அந்த சுரங்க பாதை வழியாக போனால் அது வந்து சிதம்பரம் நடராஜா கோவில் அங்கே போய் சென்றடையலாம் அப்படீன்னு சொல்லி அப்படி ஒரு சிறப்பான ஒரு இதுவும் எங்கள் கோவிலில் இருக்கு அப்போப்போ நிறைய அதிசயங்களும் நடக்கும்ங்க எங்கள் கோவிலில் ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்தில் மட்டும் மழை பெய்யும் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும்மோது அந்த தண்ணி ரொம்ப இனிப்பாக சக்கரை கலந்து குடிச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இனிப்பாக இருக்கும் மழை பெய்கிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து சில அபூர்வமான பொருட்கள்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுவும் எங்க கோவில் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலே வந்து எங்கள் கோவிலில் மிகப்பெரிய தங்க தேர் இருந்ததாகவும் அந்த தேரு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அற்புதமான ஒரு ஏரி இருக்குங்க அது ரொம்ப சிறப்பம்சம் கோவில் கோவிலுக்கு எதுத்தாப்புல ஒரு குளம் கோவிலுக்கு வர்றவங்க அந்த குளத்துல குளிச்சிட்டு சாமியை தரிசிப்பாங்க அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தங்க தேர் போய்ட்டு தண்ணீயில மூழ்கிட்டதாகவும் அந்த தண்ணி குள்ளே வந்து சுற்றி ஏழு கிணறு இருக்கவும் அந்த கிணத்துல நடு கிணத்துல அந்த தங்க தேர் இருக்கிறதாவும் ஐதீகம் சொல்லப்படுதுங்க அந்த தேர் வந்து ஒரு சில காரணத்தினால அதுக்குள்ளே இருக்கிறதாவும் அது முக்கிய சில ப பலிகள் கொடுத்தா தான் வெளியே வருன்றதனால பலி கொடுக்க விருப்பம் இல்லாத மக்கள் வந்து அந்த தேரை வெளியில எடுக்காமல் இருக்காங்க அந்த தேர் உள்ள இருக்கிறதுனால தான் இன்னமும் எங்கள் ஏரி வந்து வற்றாத ஏரியா இருக்குங்க அந்த தேர் இருக்கிறதால ஏரி எப்பையுமே வற்றாது சுற்றி தண்ணி குறஞ்சாலும் நடுவில் அந்த கிணறு ம கிணறு இருக்கிற இடம் மட்டும் தண்ணி வற்றவே வற்றாதுங்க அந்த தேர் வந்து அந்த கிணத்துக்குள்ள போய் புதைஞ்சி மூடிகிடக்கு இதுதான் எங்கள் கோவிலோட சிறப்பம்சம் இது வந்து எங் இந்த கோவிலில் வேண்டுறதும் நடக்கும் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்கு